இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்குப் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கு அது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு துபாய் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை துபாய்க்கு போகணும் அந்த இடத்துல நிறைய பிளேசஸ் பார்க்கணும் அதில் விரும்புனதை பண்ணனும் நிறைய சுற்றிப் பார்க்கணும் நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இப்போ ஒட்டகம் இருக்கு அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஏறி சவாரி பண்ணனும்னு ஒரு ஆசை பாலைவனத்தை பார்க்கணுன்னு ஆசை அதுல ஒரு நம்ம எ பிடிச்ச இடமாவும் இருக்கணுன்னு இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் பயணம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆசையும் இருக்குது இப்போ நீண்ட காலம் நெடுந்தூரம் போகணுன்னா இந்த பிளேசஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது நல்லா இருக்குது அது எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருக்கு ஒரு ஆர்வம் கவர்ச்சி எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்லுறது இந்த இடத்த பார்த்தா உடனே ஒரு சந்தோஷமான சந்தோச மழை பொழியும் அதனால் அந்த இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி போகறோம் ஏன்னா அதை பார்த்த உடனே நம்மளை மீறி தன்ன மீறி ஒரு அளவில்லா மகிழ்ச்சி நமக்கு நம்மளை மீறியும் ஏற்படுது உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு இப்போ அந்த பாலைவனத்தலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்லேயே இருந்துகிட்டு திடீர்னு ஒரு ஃபாரின் கன்ட்ரீஸ்க்கு அழைச்சிகிட்டு போகறாங்க அழைச்சிகிட்டு போயிவிட்டு அந்த பிளேசஸ் பார்க்கும்போது நமக்கு அப்படியே நம்மளை கண்ண கவர்ற மாதிரி இருக்கும் அது ஒரு இது புதுசாக இருக்கே இன்னும் புது புது விஷயங்கள் நடக்கணும் புதுசாக ப கற்றுக்கணும் புது இடங்களுக்கு போகணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த பிளேஸ் மட்டும்தானா இன்னும் இவ்வளோ நிறைய இடங்கள் இருக்கு அந்த இடத்துக்குப் போகணும் நிறைய விலங்குகளை பார்க்கணும் நிறைய மனுஷங்களை பார்க்கணும் நிறைய ஒரு கண்காட்சி அந்த மாதிரியெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணனும் நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப பயணம் இது வர நீண்ட கால பயணம் செய்யற மாதிரியும் இருக்கணும் இப்போ நம்ம அடிக்கடி ட்ராவலிங் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் பிடிக்காது ஒரு சிலருக்கு பிடிக்கும் இந்த உலகத்துலேயே இந்த ஒரு பிளேஸ் போனால் அமெரிக்கா போகலாம் ஆப்பிரிக்கா போகலாம் அந்தமாதிரி ஒரு ஆர்வம் வந்து இருக்கும் இப்பையே எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு துபாய் போகலாம் ஃபாரின் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் துபாய்க்கு போனால் நம்ம எல்லா இடத்தையும் ஒரு இடத்தையும் விடக்கூடாது எல்லாத்தையும் சுற்றிப் பார்க்கணும் ஒரு விமானத்துல போகணுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம் அது நம்ம போனால் எப்படி இருக்கும் இதை பார்த்தா நல்லாருக்குமா அதை பார்த்தா நல்லாருக்குமா இங்கேருந்து வானத்துல போகறோமே அப்படின்ற ஒரு ஆசை ஆர்வம் வந்து தன்னை மிஞ்சி வந்துரும் நம்மளா அழகாக துபாயில் போகறோம் இந்த பிளேஸை பார்க்குறோம் இது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் ஒரு உலகத்துலேயே நம் மெய் சிலிர்க்க வச்சிருச்சே இந்த பிளேஸுக்கு போகறது இது இவ்வளோ நல்லா இருக்குதே அப்படின்ற மாதிரி தோணும் பயணங்கிறது நம்ம நமக்கு மனசு தொடுற மாதிரி இருக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் அதுலையும் நமக்கு வேண்டியது கிடைச்சிச்சின்னா ரொம்பவே நல்லாருக்கும் அதனால் எந்த இடம் பிடிச்சிருக்குனு பார்த்திங்கன்னா அந்த துபாய் சொல்லலாம் துபாய் தான் போகணும் துபாயில் போயிவிட்டு எல்லா பாலைவனம் அந்த பிளேசஸ் எல்லாத்தையும் பார்க்கணுன்றது தான் ஒரு ஆசை குறிக்கோள் எண்ணம்